என் ஃப்ரண்ட் வந்து கணிதத்து கணிதம் படிப்புக்காக வந்து டியூஷன் போகிறான் கணிதம் என்பது வந்து கொஞ்சோம் அனைவருக்குமே வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சப்ஜெக்ட்டாக இருக்கும் ஏன்னால் வந்து எல்லாரும் மற்ற மாதிரி அறிவியல் இங்கிலீஷ் தமிழ் மாதிரி படிச்சு புரிஞ்சுக்க முடியாது கணிதம் என்பது கணக்கு போட்டு நம்ப தெரிஞ்சுக்கணும் கணிதம் வந்து எல்லாருக்குமே பயன்பண்ற ஒரு அன்றாட வாழ்க்கை ஏ டு இஸட் எல்லாற்றுக்குமே வந்து நம்ம கணக்குதான் யூஸ் பண்றோம் அந்த கணக்கு போடுறதினால வந்து படிச்சு நிறைய டியூஷன் போய் கற்றுக்கறான்